பத்தொன்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருவது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பத்தன்போது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி நாலு எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி அஞ்சு பதுனொன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு